ஆ கேள்விபட்டுருக்கேன் அவங்க வந்து ஒரு ரன்னிங் ரேசர் அவரை பற்றி சில விஷயம் சொல்லனும்னா பி டி உஷா பற்றி தெரியணும் அவங்க பெண்களுக்கு எவ்வளோ உதாரணமாக இருக்காங்க அவங்க தான் வந்து தெரிஞ்ச முதல் பெண்மணி விளையாட்டு வீரர்களை சாதிச்சவங்க அப்படினு எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு அற்புதமான விளையாட்டு வீராங்கனை அவங்களுக்கும் நிறைய கற்றுக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க பெண்ணு பெண்ணுனாலே வீட்டில் தான் இருக்கணும் இப்படி தான் படிக்கணும் அதுக்கு மேலே அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படினு இல்லாமல் அவங்க ஒரு துறையை எதிர் எடுத்து அவங்க அந்த துறையில் அவங்க வளர்ந்து ரன்னிங்கில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாயிருக்காங்க பி டி உஷான்கிறவங்க ஒரு ச சாதாரண பெண்ணாக மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அந்த லட்சியத்துக்காக உழைச்சு அவங்க அந்த லட்சியத்து மூலிமா பலனை அடஞ்சு அவங்க அதில் இருந்து எப்படி ஜெயிச்சியிருக்காங்க அந்த ரன்னிங்கில் இருக்கும் போது கூட அவங்களுக்கு அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறப்போ அவங்க ரன்னிங் ஓடும் போது கூட அவங்க அதில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது மன தைரியம் இருக்குது ஒரு பெண்ணாக இருக்கிறவ இப்படி மட்டும் இருக்க கூடாது அவங்களாலையும் எதுனா பண்ண முடியும் அவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க நிறைய சொல்லி இருக்காங்க அதுக்கு அப்புறம் பி டி உஷான்கிறவங்க மனது அளவில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அவங்க மிக சிறந்தவங்களாக எல்லோருக்கும் தெரியும் அவங்க வெறும் விளையாட்டு வீரர் மட்டும் இல்லை ஒரு எல்லா பெண்ணுக்கும் ஒரு உதாரணம் பி டி உஷா அப்படின்ற பெர்லையே தெரியுது அவங்க ஒரு ஃபிஸிக்கல் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க எப்படி இருக்கனும் அப்படின்றத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் அவங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அவங்க விளையாட்டுனு ஒன்று வந்துட்டால் ஒரு வேலைனு ஒன்று செஞ்சால் அதில் நம்ம எப்படி முழு ஈடுபாடாக இருக்கணும் அது விளையாட்டா இருந்தாலும் அது ஈடுபாடாக இருக்கணும் அதை வச்சு நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத்துக்கு அவங்க பெரிய உதாரணமாக நான் நினைக்கிறேன்